தோட்டத்தில் போடுற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு போடலாம் அலங்காரம் பண்ணிக்கலாம் மண்டபங்களுக்கெலாம் அலங்கரிக்க கொடுக்கலாம் ஹோட்டலுக்கு கொடுக்கலாம் நம்ம அழகா அழகா அதை பூ கட்டி தலையில் வச்சுக்கலாம் பூக்களுக்குள்ளே மகிமையே வேறு தான் பழங்கள் வந்து சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரூட் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பழங்கள்ல வந்து நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம அதை வீண் பண்ணாமல் அதிகமாக சாப்பிட்ணும் நோய்களெலாம் குணமாகும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது